இப்போது தமிழ் நாட்டில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து வேறு மாநிலங்கள்லேருந்து நம்ம கூட நிறைய லேங்குவேஜ் பேசுறவங்க வருவாங்க ஸோ நமக்கு என்ன லேங்குவேஜ் தெரியும் அப்படின்னா தமிழ் மட்டும்தான் தெரியும் சில பேருக்கு எப்படின்னா மற்ற லேங்குவேஜஸ்ஸும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் மோரோவர் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பீப்புளில் ஒரு நயன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள்க்கு அவங்களோடய மதர்டேங் மட்டும் தான் ஒழுங்காக தெரியும் ஸோ வந்து அடுத்த ஒரு ஸ்டேட்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க கூட நமக்கு இன்ட்ராக் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சி சப்போஸ் அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணியே ஆகணும் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த லேங்குவேஜ் தெரியல அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் மூலிமாவும் நமக்கு வந்து அவங்ககிட்ட புரொஜெக்ட் பண்ணலாம் ஸோ அது மூலிமா அவங்க வந்து புரிஞ்சிப்பாங்க இப்போ வந்து சப்போஸ் ஒரு எக்காசாம்புல்க்கு பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்டிங்களா அப்படிங்கிறத வந்து அவங்க கூட வந்து நம்ம வேற மொழியில் பேச முடியாது ஹிந்தி ஃபிரெஞ்ச் அந்தமாதிரி மொழியில் பேசமுடியாது ஸோ வந்து நம்ம ஆக்ஷன் காமிக்கிற மூலிமா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நம்மகிட்ட வந்து அதை வந்து ரிஃப்லெக்ட் பண்ணுவாங்க ஸோ நமக்கு அப்போ புரியும் ஓகேவா ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மோர்ஓவர் லேங்குவேஜ் கற்றுக்குணுன்னு அவசியம் கிடையாது ஸோ வந்து நம்ம வந்து அவங்க கூட ஒரு ஆக்ஷனில் வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ வந்து மோர்ஓவர் வந்து கம் கம்யூனிகேஷன் அதில் நமக்கு வந்து இன்ட்ராக்ட்டாகவும் ஸோ வந்து நம்ம அதில் நிறையா அவங்க லேங்குவேஜை நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி கற்றுக்கலாம்